நான் அமேசானில் வந்து ஒரு சில்க் சாரீ பார்த்தேன் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கலராயிருக்கட்டும் டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி சரி பிடிச்சோனே சரினு ரேட்டே வந்து ரொம்ப ஃபிளக்சிபுலாக இருந்துச்சு சரினு சொல்லிட்டு அதை நான் ஆர்ட்ரு பண்ணிணேன் ஆர்ட்ரு பண்ணிணதுக்கு அப்புறம் நான் போட்டோவில் பார்த்தத விட நேரில் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராயிருந்துச்சி சரி போட்டோவிலயே நல்லாயிருந்துச்சினு நேரில் அதை விட சூப்பராயிருந்துச்சா அந்த எப்படி அந்த சாரீயோட குவாலிட்டி ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்து செமையா இருந்துச்சு அந்த உள்ள டிசைன்ஸ் இருக்கட்டும் அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டாருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப குட்டாக வந்துச்சு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிருந்துச்சி